நான் செய் நா ரொம்ப செஞ்ச தின்பண்டம்னு பார்த்திங்கன்னா போண்டா அந்த போண்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலமாவு எடுத்துக்கணும் கடலமாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிட்டு கருவேப்பில கொத்தமல்லி தழைலாம் குட்டி குட்டிஸா கட் பண்ணி பச்சை மிளகா குட்டி குட்டிஸா கட் பண்ணி இது எல்லாம் ஒன்னாக போட்டு கலந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வச்ச பின்னாடி போண்டாவை சுட்டு சூடாக சாப்பிட்டா அது ரொம்ப சூப்பராருக்கும் அடிக்கடி நாங்கள் செய்கிற தின்பண்டம்னு பார்த்திங்கன்னா போண்டாதான் அதுக்கப்புறோம் பார்த்தா ஆரிய ரொட்டி ரொம்ப பிடிக்கும் ஆரிய ரொட்டினா அது வந்து ஆரியமா ஆரிய ரொட்டி ஆரியமாவ போட்டுக்கிட்டு சின்ன சின்னதா வெங்காயம் முருங்கத்தழை இல உடைந்த மிளகா இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா பிசஞ்சி கல்லக்கொட்ட கூட எண்ணெயில் போட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா உருண்டை பண்ணி அதை தட்டி எண்ணெயில் போட்டும் சாப்பிட்லாம் அதை த தோசை கல்லுல போட்டும் சாப்பிட்லாம் அதுவும் அடிக்கடி நா செஞ்சி சாப்பிட்ற பொருள் சூப்பராக இருக்கும்